எனக்கு வந்து பைக் ரைடு ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் பைக்கு ரேஸ் ஓட்டுறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு எங்கள் வீட்டுக்காரே ஒரு பைக் ரேஸர் தான் அவரை பார்த்துட்டு எனக்கு இந்தமாதிரிலாம் செய்யணும் அந்தமாதிரி செய்யணும்லாம் எனக்கு ரொம்ப ஆசை என் இருந்தாலும் ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் அவர் அவர் அவர் லாங்காக ஓட்டக்குள்ளலாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் நல்லா ரேஸ் நல்லா பைக் ரேஸ் ஓட்டுவாரு பைக் ரேஸ் ஓட்டுவாரு எனக்கு வண்டியில் தனியாக ஓட்டுறது இன்னோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு டிரைவிங்கும் ரொம்ப பிடிக்கும் தனியாக ஜாலியாக அப்படியே போகிறது ரொம்ப பிடிக்கும் வண்டியில் அதுக்கப்புறம் இந்த பசங்க வண்டியில் ரைஸ் ஒரே ரேஸ் ஓட்டுற மாதிரியும் ஓட்டலாம் எனக்கு பிடிக்கும் இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு எனக்கு தோணும் இப்படி ஓட் அந்தமாதிரி ஓட்தணும் இந்தமாதிரி ஓட்டணும்லாம் நினைப்பன்